ஹலோ அர்ச்சனா ஹோட்டலுங்களா ஏங்க நாங்கள் ஃபுட் ஆர்டரு பண்ணியிருந்தங்க ஃபுட் கொண்டு வந்துருந்தாங்க சதீஸ்ங்குற பையன் வந்திருந்தாப்பிள்ளைங்க அவன் எங்கள் வீட்டு பொண்ணுங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க இதுமாதிரி பசங்களை எதுக்கு நீங்கள் வேலைக்கு வச்சிக்கிறீங்க நீங்கள் அவங்கள நம்பிக்கை இல்லாதவங்கள நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காப்பிள்ளைங்க அவங்கள வந்து நீங்கள் எப்படி வேலைக்கு வச்சிக்கலாம் உங்கள் நிறுவனத்து பேர் வந்து உங்களுக்கு கெட்டுப் போகாதா எதுக்கு இதுமாதிரி ஆளுங்களேனு வச்சிருங்க யாருக்கிட்ட என்ன எப்படினு பேசுகிறது இல்லையா ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாப்பிள்ளேங்க எங்கக்கிட்ட இங்கே பேசுகிறமாதிரியே வேற ஒருத்தர்கிட்ட பேசுனாலும் இதேமாதிரியே எதுக்கு இதுமாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்கள் வேலைக்கு வச்சிக்கிறீங்க